என் பெயரு மரிய அகஸ்த்தியா நான் இப்போ வந்துட்டு பிஎட் முடிச்சிட்டு வந்து தாமரை இன்டெர்நேஷனல் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் டீச்சராக என்னோடய சப்ஜெக்ட் வந்து என்னனா மேக்ஸ் தான் வந்து டீச் பண்ணுவேன் பிள்ளைங்களுக்கு ஈஸியாக மேக்ஸ் எப்படி புரிய வைக்கிறது அப்படிங்கிறது பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன் உங்களுக்கு எப்படி இப்போ டீச் பண்ணனும் அப்படினா நிறைய டீச்சிங் கைட்ஸ்லாம் இருக்குது சார்ட்டு இந்த ரொடேட்டிங் டிஸ்க் அந்த மாதிரி அதாவது நம்ம ஆடியோவா நம்ம வாய்ஸாக நம்ம சொல்றதை விட அந்த மாதிரி டீச்சிங் கைட்ஸ்லாம் வச்சி நம்ம விசுவலாக காட்டினோம் அப்படினா அவங்களுக்கு ஈஸியாவே நல்லாவே லேர்ன் பண்ணிப்பாங்க அவங்க அவங்களுக்கு புரிகிற விதத்தில் வந்துட்டு நம்ம நிறையா யூடியூப் இந்த மாதிரி நம்ம நிறைய ப்ரீப்பேர் பண்ணிட்டு அவங்களுக்கு கிளாஸ் எடுத்தோம் அப்படினா அவங்களுக்கு ஈஸியாவே புரியும் ஃபர்ஸ்ட் நான் என்னை பற்றி நல்லா டீடெயிலாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நான் வந்துட்டு என்னோடய ஸ்கூல்ஸ் வந்து தமிழ் மீடியம் தான் படிச்சேன் டுவெல்த் வரைக்கும் நான் தமிழ் மீடியம் தான் அதனால் வந்து நான் என்னோடய காலேஜ் லெவலில் வந்து நான் இங்கிலிஷ் பேசும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து என்னோடய நாலேஜ் இன்கிரீஸ் பண்ணுறதுக்காக ஸ்போக்கன் ஸ்போக்கன் கிளாசஸ்லாம் நான் வந்து அட்டன் பண்ணேன் ஜஸ்ட் நான் வெளியில் கிளாசஸ் போகாமல் மொபைல்லேயே வந்துட்டு நானே நானே கற்றுக்கிட்டேன் இந்த ஸ்போக்கன் சின்ன சின்ன வேர்ட்ஸு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது இதெல்லாம் தெரிஞ்சிக்கிட்டால் ஈஸியாகவே நம்ம வந்துட்டு இங்கிலிஷ் எழுதவும் படிக்கவும் நம்ம கற்றுக்கலாம் அதை எழுத படிக்க நமக்கு தெரிஞ்சது அப்படினா நார்மலாக நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்துட்டு அப்போப்போ நம்ம பேசி பார்த்தோம் நம்மளோடய ஃப்ரெண்ட்ஸு நம்ம பக்கத்தில் உள்ளவங்க நமக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி நம்ம கூட பேசுறதை அன்றாட டெய்லி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸை வந்துட்டு நம்ம பேசுனோம் அப்படினாலே அதில் சென்டென்ஸ் மேக் பண்ணி நம்ம திங்க் பண்ணி பார்த்தோம் அப்படினாலே இங்கிலிஷ் பேசுறது வந்து ரொம்ப கஸ்டமான ஒன்றா இருக்கவே இருக்காது ஈஸியாவே நம்ம இங்கிலிஷ் பேச கற்றுக்கலாம் அதனால வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி தான் நான் வந்து காலேஜ் படிக்கும் போது என்னோடய நாலேஜூ இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் அதாவது என்னோடய கம்யூனிக்கேஸனை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் காலேஜ் வந்து வித்யாலவில் பண்ணதுனால் அங்கே வந்து நம்ம பேசுறது எல்லாம் இங்கிலிஷில் தான் பேசணும் அப்படிங்கிற மாரி அங்கே சொல்லுவாங்க அது வந்து எனக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாய்ண்ட்டாவே இருந்தது என்னோடய நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடய நான் வந்து இங்கிலிஷில் பேசிப் பழகும் போது எனக்கு அது நல்லாவே ஈஸியான ஒன்றா இருந்தது என்னோடய நாலேஜ் இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டேன் என்னோடய ஆம்பிசன் வந்துட்டு டீச்சராக போகணும் அப்படிங்கிறதுனால வந்து நான் என்னோடய பிஜியை முடித்த உடனே வந்து முடிச்சிட்டு பிஎட் பண்ணேன் பிஎட்டுக்கு வந்துட்டு பிஎட் முடிச்சதுக்கு அப்புறம் பக்கத்தில் உள்ள ஸ்கூல்ஸ் அதாவது என்னோடய நியரஸ்ட் ஸ்கூலில் வந்துட்டு என்னோடய ரெஸ்யூம் கொடுத்து அங்கே தான் ஜாயின் பண்ணிருந்தேன் அங்கே உள்ள இங்கிலிஷ் மீடியத்தில் வந்து ஃபர்ஸ்ட் டீச் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படியே ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இது இன்டெர்நேஷனல் தாமரை இன்டெர்நேஷ்னல் ஸ்கூலில் வந்துட்டு நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு அங்கே வந்து அங்கே உள்ள பிள்ளைங்கள எப்படி ட்ரெயின் பண்ணுறது எப்படி வந்துட்டு அவங்களுக்கு ஈஸியாக மேக்ஸ் மேக்ஸ் பிடிக்குற அளவுக்கு அவங்களை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பேசுவோம் நம்ம அதாவது வந்து இப்போ மேக்ஸில் வந்து இந்த சர்க்குள் ஸ்கொயர் ரெக்டேங்கில் ட்ரையாங்கில் இந்த ஷேப்லாம் நம்ம நார்மலாக நம்ம சொன்னோம் அப்படினா அந்த பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக புரிஞ்சிக்க மாட்டாங்க எதையும் வந்து அவங்க பார்த்தாங்க அப்படினா நேராக பார்த்தாங்க இப்போ ஒரு விஷயம் என்னெனா இப்போ கோவில் அப்படினா கோபுரம் கோபுரம் அதில் உள்ள மேலே உள்ள கலசம் இது தான் இப்படி தான் இருக்கும் கோவில் அப்படினு சொன்னோம்னா அவங்க வந்து அத இமேஜின் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா அதை வந்து நம்ம நேராக போய் காட்டினோம் அப்படினா இப்போ கோவில் பிர தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் அப்படினு சொன்னால் நேராக போய் அவங்கள கூப்பிட்டு போய் காட்டினோம்னா அவங்க லைஃப் லாங் அதை வந்து மறந்து போகவே மாட்டாங்க அதே மாதிரி தான் நம்ம வந்து இப்ப எஜிகேசன்லேயும் யூஸ் பண்ண போகிறோம் எப்படினா இப்போ சர்க்கிள் அப்படினா அது ரவுண்ட்டாக இருக்கும் ஒரு ஒன் ருபி காயின் எடுத்து போயிட்டு இங்கே பார்த்திங்களா இது எப்படி எந்த ஷேப்பில் இருக்குது சர்க்கிளாக இருக்குது இல்லைங்களா அப்படினு கேட்டோம்னா அவங்களுக்கு மறந்து போகுமா சர்க்கிள் அப்படினு சொன்னால் ஓ காயின் வந்துட்டு சர்க்கிளாக இருக்கும் அப்படினு சொல்வாங்க அது வந்து அவங்களுக்கு வந்து மறந்து போகாது அதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லி நம்ம அவங்களுக்கு தெரியாத ஒரு ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்குடுக்கணும் இப்போ ட்ரையாங்கில் அப்படி சொன்னால் அது எப்படி இருக்கும் ட்ரையாங்கில் நீங்கலாம் சமோசா சாப்பிட்ருக்கீங்களா சமோசா எந்த ஷேப்பில் இருக்கும் ட்ரையாங்கில் ஷேப்பில் தான இருக்கும் அது தான் ட்ரையாங்கில் அதாவது சமோசா வந்து என்ன ஷேப் இருக்கும் அப்படினு கேட்டால் அவங்க வந்து இமேஜின் பண்ணி பார்ப்பாங்க ஓ சமோசாவ காட்டினாலே உங்களுக்கு தெரியும் அப்படினா இது ட்ரையாங்கில் அப்படினு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் எல்லா விஷியத்துலியும் வந்து நம்ம அவங்களுக்கு ஈஸியாக சொல்லி புரிய வைக்கணும் இப்போ வந்து கும்பகோணத்தில் வந்து கணித மேதை ராமானுஜர் அப்படினு சொல்வாங்கள்ல அவங்களோட வீடு வந்து இங்க சாரம் சாரங்கபாணி கோவில் இருக்குது இல்லையா அதுக்கு பக்கத்தில் தான் அவங்களோட வீடு இருக்குது அந்த இடத்துக்கு கூட நேராக அந்த பிள்ளைங்களை அழைச்சிட்டு போயி காட்டலாம் அந்த மாரி காட்டினோம் அப்படினா அவங்களுக்கு வந்துட்டு மேக்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் அவங்க இன்ட்ரஸ்டேடாக இருப்பாங்க நம்ம ஊர்லேயே வந்து பிறந்து வளந் நம்ம ஊர்லேயே இருந்தாங்க இல்லையா கணித மேதை அவங்கள மாதிரியே நம்மளும் ஆகணும் அப்படினு அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேசனாக இருக்கும் நேராக அவங்கள போய் அவங்க வீட்டை காட்டுறதுனால அங்கே உள்ள அவங்களோட நம்பர்ஸ் ராமானுஜரோடு நம்பர்ன்னு சொல்லுவாங்கள்ல அது அவங்களோட மேக்ஸ் அவங்க போட்டுருக்க சம்ஸ் இதெல்லாம் போட்டுருக்குறத நம்ம நேராக போய் பார்த்தோம் அப்படினா அந்த ராமானுஜர் போல நம்மளும் வந்து ஏன் ஆகக்கூடாது நம்மளும் வந்துட்டு மேக்ஸில் வந்துட்டு நிறையா நல்லா கத்துக்கிட்டோம் அப்படினா நம்மளும் அதே மாதிரி வந்துட்டு டேலண்ட்டராக இருக்கலாம் நம்மளையும் எல்லோரும் வந்து பாராட்டுவாங்க அப்படினு இந்த பிள்ளைங்க்குள்ளாற ஒரு ஆசையை தூண்டிவிடணும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணி விடணும் இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணி விடணும் அவங்கள அதுக்கு என்னென்ன நம்ம செய்யலாம் அப்படினா இந்த மாதிரி ரியாலிட்டியாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் மேக்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் டே டுடே லைஃபில் வந்துட்டு எந் எங்கே போனாலும் சரி சாதாரணமாக காலையில் எழுந்திரிச்சோனே பால் வாங்கிறதுலேந்து பேங்க்குக்கு போ பேங்க்குக்கு போவோம் எங்கே போனாலும் வந்து இந்த காயின்ஸ் அந்த கால்குலேசன் அதை அது தான் நமக்கு யூஸ் ஆகுது படிக்க தெரியாதவங்கன்னா வந்துட்டு ஏதாவது ஒரு கணக்கில் விட்டுருவாங்க அதாவது அவங்களுக்கு அனுபவம் அனுபவம் இருந்தால் மட்டும் தான் அவங்க வந்துட்டு ஈஸியாக யூஸ் பண்ணலாம் மேக்ஸை அதே அனுபவம் இல்லை அப்படினா என்ன பண்ணலாம் அவங்களால தடுமாறுவாங்க கணக்கில் தடுமாறுவாங்க அதனால நீங்கள் படிக்கிறது மேக்ஸ் வந்து யூஸ்ஸாகுறது எதுக்காக யூஸ் ஆகும் டெய்லி லைஃபில் கூட எங்கேயுமே எந்த இடத்துல பார்த்தாலும் உங்களுக்கு வந்து மேக்ஸ் மட்டும் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால நீங்கள் கண்டிப்பாக மேக்ஸை கற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படினு அந்த பிள்ளைங்களை நம்ம மோட்டிவேட் பண்ணிவிடணும் அவங்களோட ஆர்வத்தை தூண்டிவிடணும் இதை தான் செஞ்சிட்டுருக்கேன் ஒரு நல்ல டீச்சராக இருக்கணும் அப்படினா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த சப்ஜெக்ட் நாலேஜ் அதை டீச் பண்ணுறத விட அவங்களுக்கு அதை பற்றி புரிய வச்சிட்டு அதுக்கு அப்புறமா வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லிக்கொடுத்தோம் அப்படினா அவங்க வந்துட்டு அதை இன்ட்ரெஸ்ட்டோடு நல்லா புரிஞ்சிப்பாங்க அவங்க லைஃப்புக்கும் தேவையான இடத்துல வந்து இந்த மேக்ஸை யூஸ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னோட தாட்